அண்ணா ஐஸ்கிரீம் இருக்காண்ணா உங்கக்கிட்ட என்னென்ன ஐஸ்கிரீம் இருக்குது வேறு என்ன ஃப்ளேவர்ஸ்லாம் வெச்சுருக்கீங்க எனக்கு வெணிலா ஃப்ளேவர்ஸில் வேணும்ணா வெணிலா வந்து ஒரு ஐஸ்கிரீமு அப்புறம் பட்டர்ஸ்காட்ச் ஒன்று வேணும் உங்கள்கிட்ட என்ன மாதிரியான ரேஞ்சில் இருக்குது ஓகே தாண்ணா அந்த ரேட்டு வெணிலாவில் வந்து ஒரு ஐஸ்கிரீமு அப்புறம் பட்டர்ஸ்காட்ச் ஒன்று கொடுத்துருங்க ஆ பேக் பண்ணிருங்கண்ணா ஆ ஓகேண்ணா அப்புறம் ஃபேம்லி பேக் வெச்சுருக்கீங்களா எனக்கு வந்து வெண்ணிலாவில் தான் வேணும்ணா எனக்கு வந்து அருண் அமுல் ரெண்டுத்தில் சொல்லுங்கண்ணா எதுண்ணா ரெண்டுத்தில் பெஸ்ட்டு எனக்கு ஒரு ஆறு ஏழு பேரு சாப்பிட்ற மாதிரி வேணும்ணா கொழந்தைங்கள்லாம் சாப்புடல்லாமா ஓகேண்ணா வீட்லெலாம் வெச்சுக்கிலாமா ஃப்ரிட்ஜில் எவ்வளோ நாளைக்கு வெச்சுக்கிலாம் ஓகேண்ணா எனக்கு வந்து அப்போ அருண்லேயே வந்து கொஞ்சம் மீடியம் ரேட்டில் கொடுத்துட்றீங்களா அப்பிடியாண்ணா சரிண்ணா எனக்கு அருண் ஃபேம்லி பேக்கு ஒன்று கொடுத்துருங்க வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒன்று பட்டர்காட்ச் ஒன்று ஃபேம்லி பேக் ஒன்று ஓகேண்ணா பேக் பண்ணித் தருவீங்களா வீட்டுக்கு போகிற வரைக்கும் மெல்ட் ஆகாமல் இருக்கும்ல்ல இல்லைண்ணா நான் வந்து இப்போ வாங்கிட்டு பஸ்ஸில் போகணும் அதனால ஒரு ஹாஃப் அண்ட் ஹவர் ட்ராவலிங்கு அதனால ஓகேவாக இருக்குமா சரிண்ணா எனக்கு பேக் பண்ணிக் கொடுத்துருங்க ஆ போட்டிருங்கண்ணா